தமிழ்நாட்டில் கல்வி நாங்கள் படிக்கும் போது எப்படி இருந்துது அப்படின்னா வெறும் வந்து புக் பேஸ்டாக மட்டும் தான் இருந்துது இப்போ பார்த்திங்க அப்படின்னா பசங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எலமென்ட்ரி ஸ்கூலில் நடத்துகிறாங்க அப்படின்னா நம்ம படிக்கும்போது வந்து கார்ட் மெத்தடு லீடர் மெத்தடு இது மாதிரி தான் வந்து நாமெல்லாம் வந்து படித்தோம் ஆனா இப்ப அந்த சுமார்ட் போர்டு இப்போது த கவுர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லே எங்கள் ஊரில் வந்து என்னென்னா ஒரு சுமார்ட் போர்டு வச்சி எடுக்கிறது கம்பியூட்டர்ஸ் சொல்லி கொடுக்கறது இது மாதிரிலாம் வந்து மாற்றங்கள் வந்து வந்துருக்குது அது இல்லாமல் க்ளாஸ் ரூமோட இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சரும் சரி அதோட கலரிங்கு அங்கே பண்ணுற டிசைன்ஸு எல்லாம் வந்து பசங்க பார்த்த உடனே இந்த கலரு இந்த வேர்டு அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ரொம்ப இருக்குது அப்போ வந்து நாங்கள் படிக்கும்போது அவ்வளோவா வந்து விளையாட்றதுக்கான திங்ஸ் எல்லாம் இருக்காது படிக்கும் லேர்னிங் ஃப்ரம் பிளேயிங் அது மாதிரி ஒரு மெத்தட் இப்போ வந்து எடுத்துட்டு வந்துருக்காங்க கேமிங் மூலிமா வந்து கத்துக்கறதுக்கு அதுமாரிலாம் வந்து இப்போ எடுத்துட்டு வந்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இந்த கொரோனாக்கப்புறமா குழந்தைங்களோட படிப்புன்றது எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூலும் சரி மெட்ரிக்கும் சரி கவுர்மெண்ட் ஸ்கூலும் சரி எல்லா குழந்தைங்களுமே வந்து பேகில் வந்துட்டாங்க அதை திரும்ப எடுத்துட்டு வரதுக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து தனியாக அட்டேன்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்ற கொடுக்குறாங்களா இல்லையானு தெரியல கவுர்மெண்ட் ஸ்கூலில் கண்டிப்பாக வந்து ஒன் டு ஃபைல இருக்கிற குழந்தைங்களுக்கு இல்லம் தேடி கல்வி இந்தெந்த ஏஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தராங்க அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அது வந்து கேம் பேஸ்டு லேர்னிங் அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறதுனால அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கு வந்து அதுக்கும் ஏனோ தானோ எதோ ஒரு அதை எடுத்தால் போதும் டீச்சர் எடுத்தால் வந்து பசங்க புரிஞ்சிக்குவாங்க அப்படின்ற ஒரு தார்ட்டு கவுர்மெண்ட்டுக்கு இல்லாமல் டீச்சர்ஸ் இல்லாமல் அவங்களோட ஸ்ட்ரீட் மெம்பர்ஸு இல்லை அந்த ஊரில் யாருன்னா படிச்சவங்க அப்படின்ற ஒரு புது முகத்தை அறிமுகப்படுத்தி அவங்க சொல்லிகொடுக்கும்போது அந்த லேர்னிங் வந்து பசங்களுக்கு ஒரு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது மூலிமா வந்து பசங்க வந்து கற்றுக்கறாங்க அது வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு சின்ன கல்வி முன்னேற்றமாக நாங்கள் பார்க்குறோம் அதுக்கப்புறமா வந்து இப்போ ஸ்பெஷல் க்ளாஸ் இருக்கிறது இப்போ வந்து காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருக்குது அதனால வந்து பசங்க முன்னாடிலாம் காலையில் ஸ்கூல் போகிறதுக்குனாவே அழுதுட்டு போவாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் தெருவலலாம் இப்போ வந்து சரி எதோ ஒரு ஃபுட்டு எதோ ஒரு முட்டை மார்னிங் வந்து ஒரு நாள் காலையில் முட்டை கொடுக்குறாங்க ஒரு நாளில் வந்து ஆஃப்டர்நூனனில் முட்டை கொடுக்குறாங்க அது மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு அந்த ஒரு இதுவுலேயும் வந்து பசங்க வந்து காலையில் உப்புமா தான போடுறாங்க நான் போகமாட்டேன் காலையில் வந்து இது தான செய்கிறாங்க நான் போகமாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் முட்டை போடுறாங்க அப்படின்னா சாப்பாடுக்காகவாது ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பசங்க போயிட்டுருக்காங்க இது மாதிரி வந்து புது புது விஷயத்தலாம் வந்து கவுர்மெண்ட் வந்து இப்போ பட்ட பண்ணிட்டுருக்காங்க இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானு கேள்விப்பட்டேன் எங்கிட்ட வந்து ஒரு சஜ்ஜஷன் கேட்ட ஒரு சார் வந்து என்ன பண்ணிருந்தார் கவுர்மெண்ட்டை இப்போ வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸு கவுர்ம் மெட்ரிக் ஸ்கூல்ஸுலலாம் வந்து எப்படி டீச்சிங் பண்ணுறாங்க அவங்களோட டீச்சிங் மெத்தடுலாம் எப்படி இருக்குது அதை வந்து எப்படி கவுர்மெண்ட் ஸ்கூலுக்கும் வந்து இம்ப்ளீமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சஜ்ஜஷன் கேட்டுருந்தாரு அப்போது வந்து என்ன கேட்டுருக்கும்போது நான் வந்து ஒரு சில ஐடியாஸ்லாம் கொடுத்தேன் ஐடியா கொடுக்கம் போது தான் நானு ஃபஸ்ட்டில் வந்து எதோ தெரிஞ்சவங்க எதோ கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி அவரு எதோ இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எங்கிட்ட கேட்கும்போது நான் சும்மா என்னோட பிஎடு ஓட கண்டன்ட்டை மட்டும் நான் சொல்லி கொடுத்தேன் அதுக்கப்புறமா நான் ஒரு நாள் டீட்டெயிலாக கேட்கும்போது தான் தெரியுது நம்மளோட கவுர்மெண்ட்டும் இப்படி சிபிஎஸ்சி ஸ்கூல் லெவல் அளவுக்கு கண்டன்ட்டை மாற்றணும் அப்படின்ற அளவுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அது அந்த வந்து ரொம்ப இம்ப்ளீமெண்ட் பண்ணிணா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன்